எனக்கு ரொம்ப பிடித்த காரம் காலம் அப்படின் பார்த்தோன்னா சம்மர் சீசன் அப்படின்தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு காலமாக இருக்கும் இது சம்மர் சீசன் ஏன் அப்படின் பார்த்தோம்னா அப்போதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு ஜாலியாக எல்லாரும் லீவ் விடுவாங்க எல்லாரும் அவங்கவங்க பாட்டி வீட்டுக்கு போகற போகறது வெளில வெக்கேஷன் வேறு எங்கேயாச்சும் டூர் போகறது இல்லை அவங்க பே அவங்க குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா விஷயமெல்லாம் அப்போதான் நடக்கும் அது மட்டும் இல்லாம அப்போ தான் நிறையா ஐஸ்க்ரீம்ஸ் எல்லாம் விற்பாங்க அப்போதான் வந்து நிறையா நிறையா கண்காட்சிகள் அந்த மாதிரி நிறையா ப்ளேசஸ் பூங்காக்கள் அதெலாம் வந்து திறப்பாங்க அதனால் ஜாலியாக இருக்கும் நம்ம ஃபே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ஃபேம்லி மெம்பர்சோட எல்லாத்தோடையும் ரொம்ப ஜாலியாக டைம் ஸ்பெண் பண்ணிகிட்டு நம்ப நம்பளுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சிக்கிட்டு அப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலம் கட்டம் தான் இந்த சம்மர் சீசனாக இருக்கும் அப்படின் நினைக்கிறேன் பட்டு நம்ம காலத்துக்கேற் ஏற்ற மாதிரி இப்போ வந்து ஓஸோன் ஓட சுற்றுசூழல் கரெக்டாக இல்லாதனால நம்மளுக்கு நிறையா வெப்பத்தை தாக்கு தாக்குது பட் இருந்தாலும் அந்த டைமில் தான் வந்து நம்பளுக்கு எல்லாரும் ஒரே ஒரே ஒரே மாதிரியான வேலைக்கு போய்ட்ருக்க போய்ட்டுருக்கலாம் இல்லாம ஒரு ஒரு மன நிம்மதியோட அவங்க குடும்பத்தோடையும் சேரி அவங்க நண்பர்களோடையும் சரி ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண் பண்ணக்கூடிய ஒரு நாட்களாக அந்த சீசன் வரும் ஏன்னா அது மட்டும் இல்லாம என் பிறந்தநாள் அப்போதான் வருது அதனால் நான் நான் ரொம்ப சந்தோஷமாக என் நண்பர்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண் பண்ண பண்ண முடியும் ம மற்றும் இல்லாம அப்போதான் வந்து நம்ப ஸ்கூல் எல்லாம் முடிச்சிவிட்டு ஒரு சா ஒரு ஒரு இருபது நாள் பக்கமாக நம்பளுக்கு லீவு அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும் அதனால் நம்ப எல்லாத்துக்கூடையும் ஜாலியாக பேசிகிட்டு பழகிகிட்டு கொஞ்சம் நம்ப மனசை வந்து கொஞ்சம் நிம்மதி படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலம் இருக்கும் அதனால எனக்கு இந்த காலம் மிகவும் பிடிக்கும்